ஹலோ சொல் ஆ சொல்லுங்கம்மா ஆமாப்பா கார் சேல்ஸ் எக்சிகியூட் பேசுகிறேன் ஆ இருக்குது சார் இங்கே திருச்சிப்பா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா காரோடு ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து எயிட் லேக்ஸ் போய்கிட்ருக்குப்பா

திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இருக்கில்லப்பா அதுக்கு ஆப்போசிட்டில்ப்பா டிஸ்கவுண்டு நீங்கள் கம்பெனிக்கு வாங்கப்பா வந்து பேசிக்கலாம் பிராஞ்ச்சுக்கு வாங்க அங்கே வந்து பேசிக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் வாங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம்பா உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கங்க பேன் கார்டிருக்காப்பா பேன் கார்டு எடுத்துக்கங்க உங்கள் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் எடுத்துங்க எப்படி இஎம்ஐயில் போடுகிற மாதிரியாப்பா இல்லை ரெடி கேஷ்ஷா ஆ ஓகே அப்போ இஎம்ஐயில் போடுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபாயிண்ட் ஃபைவ் கட்டுறா மாதிரி இருக்கும்பா ஆ ஆமாப்பா அவ்வளோக்கு கட்டுற மாதிரி இருக்கும் மீதி கூட நீங்கள் இஎம்ஐயில் போட்டுக்கலாம்பா ஆ ஆமாப்பா எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோ வேணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்கள் அக்கவுண்ட் புக்கு ஆ இது இதெலாம் வேணும்பா நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம்பா நைட்டு பார்த்தீகன்னா டென் டென்னு வரை இருக்கும் பிராஞ்ச் ஆ சரி என் நேமு வந்து மோகன்ராஜ்ப்பா என் நம்பருக்கு உங்கள் மெயில் மட்டும் அனுப்புங்க நான் உங்களுக்கு அட்ரெஸ்ஸு மற்ற டீடெயிலுஸெலாம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன்பா ஆ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தான்பா ஆ தேங்க் யூப்பா ஆ ஓகே